அக்கா பென்ஸி அக்கா கொஞ்சம் ஃபெஸ்டிவலுக்காக ஸ்வீட் வேணும் கொஞ்சம் எடுத்து வைக்க முடியுமா என்னென்ன ஸ்வீட்டு இருக்குது

ஆ ஓகே

சரி என்னென்ன ஸ்வீட் இருக்குதுன்னு சொல்லுங்க

ஆ ஓகே முந்திரி அல்வா கிடைக்குமா ஆ ஆ ஓகே ம் கொஞ்சம் காரமும் வேணும்

சரி ஓகே ஓகேக்கா ரேட்டெல்லாம் கம்மியாதானே இருக்கும் ஆ ஆ ஓகே ஓகே ஓகேக்கா நான் என்னென்னங்கிறதை உங்களுக்கு நான் லிஸ்ட்டு அனுப்புகிறேன் நீங்கள் எல்லாமே வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க ஓகேவா ஓகே ஆ ஓகேக்கா தேங்க்ஸ்க்கா ஆ ம் வேறு ஏதும் முறுக்கும் காரத்திலையே அனுப்புங்கள் மற்றபடி வேறு ஆ ஓகே ஓகேக்கா ம் தேங்க்ஸ்க்கா